ஆ ஹல ஹலோ மேம் நான் அனிதா பேசுகிறன் உங்கள் ஃபோர்த் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பையன் ச ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ் பவளக்கொடிங்களா ஆ மேம் உங்கள் கிளாஸ் பையன் இனியனோடய அம்மா பேசுகிறன் ஆ நீங்கள் லாஸ்ட் டைம் பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தப்போ நான் வெளியில் ஊருக்கு போயிட்டன் பையன் வந்து பாட்டி ஊர்லேருந்து தான் வந்துட்டுருக்கான் ஆனால் நான் பேரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் வர முடியல அதான் உங்கிட்ட காலைல இன்ஃபர்மேஷன் கேட்கலாம்னு இருந்தன் எப்படி படிக்கிறான் நல்லா படிக்கிறானா அப்படினு கேட்கலாம்னு எல்லா சப்ஜெக்ட்டும் தான் மேம்

அப்படிங்களா சரி மேம் ஆ ரிப்போட் கார்ட் வந்து நீங்கள் அவன்கிட்ட கொடுத்து விட்டுருங்கள் நான் வெளிலருக்கன் அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க அவங்கிட்ட நான் சைன் போட்டு கொடுக்க சொல்கிறன் அது உங்குளுக்கு ஓகே வா அப்படிங்ளா ஆ சரிங்க மேம் நான் வந்து இப்போ வெளிலருக்கன் நான் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு கூட வந்து பண்ணலாமா ஒரு டூ டேஸ் கழித்து கூட டைம் கொடுப்பிங்களா ஆ ஓகே மேம் வேறு எதாவது அவனை பற்றி எதாவது கம்ப்ளைண்ட் க்ளாஸ்ஸில் ஒழுங்காக இருக்குரானா மேம் ஆ சரிங் மேம் நான் பார்த்து சொல்கிறன் ஒழுங்கா படிக்க சொல்கிறன் வேறு எதுவும் இல்லைங்கள மேம் அவன் கிட்ட ஹபீட்ஸு ம் சரிங் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்